ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஆ இப்போ தான் வண்டியை எடுத்துருக்கோம் இன்னும் ஒரு இன்னும் வர செஞ்சி கூட வரல எங்கே நீங்கள் போகணும் திருவண்ணாமலை இப்போ செஞ்சிக்கு முன்னாடி போடுவோம்யா நிறுத்துவாங்க நம்ம திருவண்ணாமலை போகிற வழி நடுவில் நாடார் மங்கலம் இருக்குங்கில்லயா அங்கே நிறுத்துவோம்

அங்கே நிறுத்துவோம் இல்லை சார் அங்கே பாருங்கள் அங்கே வந்து ட்ராஃபிக்காக இருக்கும் அந்த பக்கம் அதனால் தான் நாங்கள் வந்து கொஞ்சம் கிட்டே வரும்போது நாங்கள் போடுவோம் இன்னோரு ஒரு அரை மணி நேரம் போயிடலாம் சார் போட்டுடுலாம் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க பண்ணிடுலாம் சார் பண்ணிடுலாம் சார் இதோ போய் போட்டுடுறேன் சார் இந்த ட்ரைவர் அண்ணேகிட்ட சொல்லிவிட்டேன் முடிஞ்சுடும் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் போயிடுலாம் சார் ட்ரைவர் சார் கொஞ்சம் சீக்கிரம் போங்க சார் ம் நிறுத்திடுலாம் சார் நிறு ஆ இங்கே நிறுத்திடுலாம் சார் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் போயிடுலாம்யா ம் ஆ